முதலெல்லாம் வந்து மொபைல் கேம் வந்து இருக்குதுங்க ஆனால் நிறையா இருக்குறதில்லைங்க எப்போ இந்த கொரோனா வந்துச்சோ அப்போல்லாம் பசங்களுக்கு வந்து ஆன்லைன் ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லிட்டாங்க அப்போ இருந்து அந்த பசங்க கிளாஸ்க்கு போகிறாங்களோ இல்லையோ கேமு புதுசு புதுசாக ஏற்றி ஏற்றி ஆட ஆரம்பிச்சிட்டாங்கங்க அப்போ இருந்து கொரோனா இருந்து இப்போவும் ஒரு சில பசங்கள்லாம் பப்ஜிங்கறாங்க ஃப்ரீஃபயருங்கறாங்க அது ஆடி மெண்டலே ஆயிடுறாங்க டாக்டரே சொல்கிறாங்க இந்த மாதிரிலான் ஆடாதீங்கப்பா மொபைல் கேம்லான் ஆடாதீங்கப்பா வெளியே போய் ஆடுங்கப்பான்னு சொன்னால் கூட யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க மொபைல் கேமில் வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க எல்லாம் அந்த அந்த அது இல்லைன்னா சாப்பிடாம கூட இருந்துட்டுறாங்க ஃபோன் இல்லாமல் இருக்கிறதில்லிங்க அந்த கேம் ஆடறது ஆடாமல் இருக்கவும் முடியிறதில்லிங்க இப்போ பெரியவங்களே வந்து நிறையா பேர் சீட்டு ஆடறது ஃபோன்லேயே வந்து சீட் ஆடறது இருக்கிறாமங்க அது சீட்டு ஆடி நிறையா பேர் அதுலேயும் காசு கட்டி ஆடுறாங்க சீட்டு ஆடி நிறையா பேர் நெறையா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இழந்துட்றாங்கங்க அப்புறம் அவங்க சூசைடும் பண்ணிக்கிறாங்கங்க இந்த மாதிரி மொபைல் கேமிங் வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு செயலுங்க இந்த மாதிரி வந்து யாரும் இந்த மாதிரி ஆடக்கூடாது அதாவது ஆடலாம் அதாவது கொஞ்சம் நேரம் ஆடினா பரவாயில்லை அதாவது அவங்களே வந்து வெறி கொண்டு ஆடறாங்க அந்த மாதிரிலான் ஆடாமல் இருக்கணும் இந்த மாதிரி இது பண்ணால் கம்மி படுத்திடலாங்க இதையெல்லாம்